ஹலோ மேடம் பாரதிதாசன் காலேஜோடய ஹெச்ஓடி தானே பேசுகிறீங்க எம்எஸ்டபுள்யூ ஓகே மேடம் எம்எஸ்டபுள்யூ டிபார்ட்மெண்ட்டு மேடம் நான் சோஷியல் ஒர்க்கர் பேசுகிறேன் மேடம் நல்லாயிருக்கேன் மேடம் நீங்கள் எப்படி மேடம் இருக்கீங்க ஆ மேடம் இந்த கலெக்ட்ரு ஆஃபீஸ் இருக்கில்ல மேடம் அதுக்கு பின்னாடி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது மேடம் ஆமாம் மேடம் அங்கே நிறைய புல் மொளைச்சு கிடக்குது மேடம் வரவங்க எல்லாத்தாலையும் சரியாக வர முடியல மேடம் அங்கே பூச்சி பொட்டெல்லாம் நிறையா அலையுது கொஞ்சம் ஒரு பத்து பிள்ளைங்கள அணும்ச்சிங்னா அந்த புல் எல்லாம் பிடுங்கி விட்ருலாம் மேடம் மேடம் நாளைக் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துட சொல்லுங்கள் மேடம் மேடம் வாய்ங்கி கொடுத்துட்றேன் மேடம் இல்லை மேடம் வேணாம் மேடம்

ஆ சரிங்க மேடம் இல்லை மேடம் இல்லை மேடம் நீங்கள்லாம் வர வேணாம் மேடம் பிள்ளைங்களை மட்டும் அணும்ச்சி விடுங்க மேடம் நான் கரெக்டாக பார்த்துட்டு ஒர்க்கெல்லாம் முடித்துட்டு கண்டிப்பாக பஸ் ஏற்றி விட்டு அனுப்பிடுறேன் மேடம் இல்லை மேடம் அந்த ஒரு இடம் மட்டுந்தான் மேடம் கொஞ்சம் டஞ்சனாக இருக்குது மாற்றுத்திறனாளிகள் வர போக கொஞ்சம் கம்ஃபர்டபிளாக இருக்கணுல்ல அதுக்காக தான் மேடம் ஓகே மேடம் ஆமாம் மேடம் ஆமாம் ஆ பண்ணிடலாம் மேடம் ஓகே மேடம் ஷ்யூர் மேடம் கண்டிப்பாக பண்ணிடலாம் மேடம் ஆமாம் மேடம் ஏ என் நம்பர் தான் மேடம் சேவ் பண்ணிக்கோங்க மேடம் நாளைக் காலையில் ஒம்பது மணிக்கு காலையில் ஒன்பது மணிக்கு அனுப்பிவிட்ருங்க மேடம் தேங்க் யூ மேடம் ஆ ஓகேம்மா